ஹலோ சேகர் ஏஜென்சியா சார் நாங்கள் கார் புக் பண்ணியிருந்தோம் கார் இன்னும் வரல என்ன ரீசன் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஓகே கொஞ்சம் என்னன்னு அப்டேட் பண்ணுங்கள் ஆ ட்ரைவருக்கு கால் பண்ணால் ட்ரைவர் எடுக்க மாட்டுறாரு இல்லை நான் அர்ஜென்ட்டாக இப்போ திருச்சி போகணும் திருச்சி போய் நான் ஃப்ளைட் பிடிக்கணும் ஓகேவா இதே மாரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்ததுனா எனக்கு முன்னாடியே இன்ட்டிமேட் பண்ணுங்கள் ஓகேவா எனக்கு டிலே ஆயிட்டிருக்கு ஒரு கேப் புக் பண்ணால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ட்ரைவரும் பிக்அப் பண்ண மாட்டுறாரு காலை என்ன பண்ணுறது இப்போ நான் அர்ஜென்ட்டாக ஃப்ளைட்டுக்கு ஃப்ளைட் போகணும் இப்போ கொஞ்சம் எமர்ஜென்சி சார் இல்லாட்டி எனக்கு ஆல்டர்நேட்டிவ்வாக கார் வேறு மாற்றிக் கொடுங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்டதான் புக் பண்ணிட்டிருக்கேன் நீங்கள் இதே மாரியே எனக்கு ப்ராப்ளம் கொடுத்திங்கன்னா நான் என்ன பண்ணுறது என்னென்று ட்ரைவரை பிக்அப் பண்ணி எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் அவர் இப்போ வருவாரா வரமாட்டாரா கொஞ்சம் எனக்கு முயற்சி எடுத்து சொல்லுங்கள் இல்லாட்டி நான் வேறு ஆப்ஷன் எதாவது சூஸ் பண்ணுவேன்ல நான் அப்படியே கான்ஃபரன்ஸ்லேயே இருக்கேன் நீங்கள் ட்ரைவருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே இப்போது ட்ரைவர் வந்துடுவாரா ஓகே இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துவிடுவாரு ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ சார் இனிமே இந்த ப்ராப்ளம் வராமல் எனக்கு கொஞ்சம் ட்ரைவரை வந்து பிக்அப் பண்ணிக்கொடுங்க அப்போதான் நான் நெக்ஸ்ட் டைம் நான் கார் உங்கள்கிட்ட புக் பண்ணுவேன் இல்லாட்டி வேறு ஏஜென்சி நான் புக் பண்ணுவேன் இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு இருக்கட்டும் இப்போ வந்து நான் போய் நான் ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்லேருந்து நான் போகணும் நெக்ஸ்ட் ஃப்ளைட் கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது எனக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள்தான் எல்லாமே பார்த்துக்கணும் ஓகே இதே மாதிரி பார்க்காம இது பண்ணிகுங்க